விழுப்புரம் மாவட்டத்துலேனு சொல்கிறத விட எங்களோடய ஊரில் பாதுக்காப்புனு பார்த்தீங்கன்னா போ எல்லா எங்கள் ஊருலேனு இல்லை எல்லா ஊருலேயுமே பாதுக்காப்புனாலே போலீஸ் ஸ்டேஷன் தான் அதுவே வந்துகிட்டு எங்கள் ஊரில் இல்லை நாங்கள் வந்துகிட்டு கொஞ்சம் தூரம் போகுதுனு எங்களுக்கு ஏதாவது ஒரு சேஃப்ட்டி தேவைபட்டாலு எங்களுக்கு வந்து ஈசியாக அவங்களை காண்டேக்ட் பண்ண முடியல சுற்றுசூழல் முயற்சிகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரோடு போட்டு கொடுத்துருக்காங்கள் அப்போ இருந்ததை விட இப்போ நல்லாவே ரோடு அந்த ஏதோ இருக்குது இன்னொரு விஷயோ என்னான்னா நம்ம சுவாசிக்கிறது அது மட்டும் தான் நம்மளோடய வாழ்வாதாரதுக்கான முக்கியதுவமே அதை ஃபஸ்ட்டு பண்ணிருக்காங்கள் இந்த நூறு நாள் திட்டத்தில் வந்துகிட்டு செடி எல்லாரும் நட்டு டெய்லியுமே தண்ணி ஊற்றி அதை வளர்த்துட்டு இருகாங்கள் அடுத்தது என்னென்னா அவை அவைகள் வந்து பாதித்ததுமானு கேட்டாக்கா அது இதுவுமே வந்துகிட்டு எதுவுமே பாதிக்கவே இல்லை ஏன்னால் நார்மலாக ரோடு போடுகிறது நார்மலாக நடந்திச்சு செடி வச்சது நார்மலாக இருந்துச்சு அதனால யாருக்கும் எந்த டிஸ்டபன்ஸ்ஸு கிடையாது நாங்கள் வந்துகிட்டு எப்படி வந்து எங்களோடய சர்க்கம்ஸ்டன்ஸ்ஸில் வந்து எப்படி பார்த்துக்குனுனா டெய்லியும் டெய்லி இல்லை நாலு தியுஸ்டே ஆர் வே ஃப்ரைடே வந்துட்டு குப்பை வண்டி வரும் எங்கள் ஊரில் எல்லா குப்பையுமே அவங்க எடுத்துகிட்டு போய்ருவாங்க ரொம்பவும் கிளீன் அண்ட் நீட்டாக இருக்குது எங்கள் ஊர்